எங்கள் ப பகுதியில் இருக்கிற கல்வி ஆராய்ச்சி நிலையங்களும் இருக்குது பல்கலைக்கழகங்களும் இருக்குது கல்வின்னால் பாலக்கோடு பாய்ஸ் ஸ்கூல் இருக்குது ஆராய்ச்சி நிலையலான் தருமபுரியில் இருக்குது பல்கலைக்கழகங்களும் பாலக்கோடு தருமபுரிலலாம் இருக்குது தனியார்லேயும் இருக்குது கவர்மெண்ட்லேயும் இருக்குது தொழில்நுட்பக்கலைகளும் இருக்குது பாலக்கோடு தருமபுரி இது மாதிரி இடங்கள்லாம் இந்த மாதிரி இடங்கள்லாம் கல்வியை பற்றியும் சொல்லி தராங்க தொழில் தொழிலை பற்றியும் சொல்லி தராங்க நம்ம வாழ்க்கையில் எப்படி முன்னேறதுன்னு சொல்லி தராங்க நாங்கள் வாழ்க்கையில் படித்து முடித்துட்டு என்ன வேலைக்கு போகணும் படித்ததுக்கு என்ன படித்து முடித்துட்டு படித்த வேலைக்கு போகணுன் போகிறதெல்லாம் தொழில்நுட்பத்திலயே சொல்லி தராங்க தனியார் ஸ்கூல்லேயும் சொல்லி தராங்க நம்ம படித்து முடித்துட்டு என்ன பிளானுன்றதையும் அவங்களே சொல்லிடறாங்க கல்வி நம்ம படிக்கும் போதே லவெல்த்தில் என்ன குரூப் எடுக்குறோம்ன்றத தெரிஞ்சு தெரிஞ்சுக்கின்னு நம்மள என்ன வேலைக்கு போனால் கரெட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க